நாங்கள் டீவி ஒன்று நாற்பத்தஞ்சி நாப்பத்தொரு இஞ்சில் ஒரு டீவி ஒன்று வாங்கினோம் கலர் டீவி நல்லா கம்பெனி டீவி தான் நல்லா அதிகமாக விலை அதிகமாக கொடுத்து வாங்கினோம் நாங்கள் வாங்கி ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு ஒரு ஒரு ஒன்றரை மாதம் தான் ஓடிருக்கும் அத நடுவில் வந்து கோடு கோடு கோடாக வந்து இப்போ அந்த படம் வந்து தெளிவாக தெரிய மாட்டிக்கிது அத வந்து வாய்ஸ்ம் வந்து சரியா வந்து நமக்கு வந்து சரியா அது அந்த டீவியில் ஓடுகிற வாய்ஸ் வந்து நமக்கு புரிய மாட்டிக்கிது விட்டு விட்டு பாதி பாதி வாய்ஸ் தான் வந்து நமக்கு கேட்குது அது வந்து ரொம்ப இப்போ தான் வாங்கினோம் ரொம்ப பெ வாங்கினான் எங்கள் பையன் அது வந்து ரொம்ப ஒரு மனக்கவலையாக இருக்குது அந்த டீவி வந்து ரொம்ப சரியா ஓட மாட்டிக்கிது அந்த கம்பெனி வந்து வீடியோகான் அந்த கம்பெனி வந்து நல்லா சரியாவே ஓட மாட்டிக்கிது அது